புண்ணியஸ்தலங்கிற போது புண்ணியஸ்தலம் அதில் சிவனோடய ஸ்தலம் வந்து ஐந்து ஸ்தலம் சொல்கிறாங்க இதில் வந்து நம்ம நெருப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னால் திருவண்ணாமலைதான் ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க தீபங்குறபோது கார்த்திகை மாசத்தில் சிறப்பாக கொண்டாடுறது வந்து திருவண்ணாமலைல கார்த்திகை தீபம்தான் வச்சிக்கோங்களேன் இதில் வந்து சிவனோடய இதை சிறப்பாக வ சிறப்பாக செய் வெளிப்படுத்துகிற மாதிரி தீபத்திருவிழாவை அண்ணாமலையாருக்கு சிறப்பித்து செயல்படு செயல்படலாம் சொல்லி இந்துக்கள் மூலயமா செய்யக்கூடிய ஒரு புண்ணியஸ்தலமாகதான் வந்து திருவண்ணாமலையை சொல்கிறாங்க